எனக்கு பிடித்த தமிழ் வார்த்தை அம்மா அம்மா என்றால் உயிர் உயிர் மெய் உயிர்மெய் ஆகிய மூன்றுமே கலந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு ஏற்ப எனக்கு பிடித்ததாக இருக்கிறது ஏன் என்றால் அம்மா இல்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் தோன்றி இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை தமிழ்மொழியிலே அழகாக உச்சரிக்கும் போது தமிழ்மொழிக்கு உயிர் மெய் உயிர்மெய் என்ற மூன்று எழுத்துக்களும் இடம்பெறக்கூடிய ஒரு மொழியாக அது இருந்துக்கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மூன்றையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் வர அறிந்த பொழுது ஒரு மரியாதை கூடுவதாக இருக்கிறது அதனால் நான் வந்து தமிழில் பிடித்த வார்த்தையாக அம்மா என்ற வார்த்தையை நான் ரொம்பவும் விரும்புகிறேன் அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை ஒரு உயிர்ப்பு தன்னை தோற்ற வைக்க கூடிய ஒரு தாயை அம்மு அழைக்கும் போது அம்மா என்று அழைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வேற எதுலேயும் கிடைக்காது அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை தமிழ்மொழியிலையும் வரும் பொழுது அது உயிர் தமிழ்மொழிக்கு உரிய இந்த மூன்று எழுத்துக்களுமே பெற்றதாக இருக்கிறது உயிர் எழுத்து உயிர்மெய் மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து ஆகிய மூன்று மூன்றும் இடம்பெற்ற ஒரு வார்த்தையாக அது இருப்பதனால் அதுலே வந்து எனக்கு பிடித்ததாக இருக்கிறது இப்போ ஒரு தமிழ்மொழி வந்து நான் தமிழனாக தமிழை மொத தாய்மொழியாக கொண்டதற்காக நான் பெருமிதம் கொள்கிறேன் ஏன் என்றால் அந்த மொழியை கல் தோன்றி மண் தோன்றாக் காலத்திலே தோன்றிய மொழியாக நம்ம மொழி இருக்கிறது அப்படிப்பட்ட உயர்ந்த மொழி நான் வந்து தாய்மொழியாக கொண்டு இருப்பதனால் நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தமாதிரி ஒரு தமிழ் ம தமிழ்மொழியை நான் தாய்மொழியாக கொண்டதற்காக நான் பெருமிதம் கொள்கிறேன் தமிழ்மொழிக்கு உயிரும் உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து மற்ற மொழிகளில் இல்லாத சிறப்புகள்லாம் பெற்றுக்க கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது ஏன் என்றால் இலக்கணம் இலக்கியங்கள் அவ்வாறாக இங்கே வந்து தமிழ் மொழியிலே த இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மற்ற மொழிகள் எல்லாம் இல்லாத ஒரு சிறப்புகள்லாம் பெற்று இருக்க கூடிய ஒரு தனி மொழியாக ஆட்சி செய்துக்கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மொழியை நான் இந்த தாய்மொழியாக கொண்டிருப்பதனால் நான் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இதை இன்று நான் பெருமிதமாக கொள்கிறேன் நான் வந்து தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டதனால் நான் மகிழ் வச்ச மிக்கற்ற மகிழ்ச்சியும் நான் வந்து பெருமிதமும் கொள்வதாக இருக்கிறேன்